ஆ சொல்லுங்கள் ஆமாங்க நான் தான் மீன் கடைக்காருங்க ஆ கெண்டை வறுக்கிற மீன் இல்லைன்னா அயிலா இருக்குதுங்க மச்சி இருக்குதுங்க ஆ இறா மீன் இருக்குதுங்க ஆ மீனு இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ சொல்லுங்கள் ஆ அது வந்து கெ கெண்டை வெறா மாதிரி உள்ள மீன் தானே சொல்கிறிங்க அது வந்து ஒரு கிலோ வந்து நானூறுரூவாங்க ஆ உங்களுக்கு எப்படி வேணும் முன்னூறுரூவாயில வேணுமா இரநூறுவாயில வேணுமா அப்படிங்களா ம் சரிங்க அப்புடின்னா உங்களுக்கு வறுக்கிற மீன் ஆ சரிங்க அப்புடின்னா சரி ஒன்றும் பரவாயில்லிங்க வாங்க அதெல்லாம் பா பார்த்துக்கலாம் நம்ம கடையில் நல்லாயிருக்குது சரக்கெல்லாம் நல்லா புதுசாக தான் வருது நேராக கடல்லேருந்து வருது ஆ உங்களுக்கு பார்த்து செய்கிறோம் கிளி மீன் எல்லா வறுக்கிற மீன் இருக்குது கெண்டை வறுக்கிற மீன் இருக்குதுங்க ஆ அதெல்லாம் பார்த்து வெலை கம்மியாக போடலாம் எல்லாம் முன்னூறு இன்றைக்கெல்லாம் வெலை ஏறிப்போச்சுங்க முன்ன இருந்த காலக்கட்டலாம் வேறு இன்றைக்கு காலக்கட்டம் வெலை ஏறி போச்சு அங்கேயிருந்து தே வண்டியில் ஏற்றிட்டு வரணும் அதை வண்டியில் ஏற்றிட்டு வந்து இங்கே வந்து இறக்கிட்டு இருக்கக்குள்ளே போதும் போதுன்னு போகுது ம் வா வாங்க நீங்கள் சரக்கு வாங்குங்க அதெல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கறோம் நீங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்திங்கன்னா அது அவன் தண்ணி ஊற்றி அந்த செய்கிறவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேசிக்கணும் கடையில் அவன்கிட்ட கொடுத்துருவேன் நீங்கள் வாங்கிக்கிங்க நீங்கள் வாங்கி அவங்ககிட்ட கொடுக்கணும் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிலோவுக்கு வந்து இருபது ரூவாங்க ஒரு கிலோவுக்கு இருபது ரூவா அவங்க சுத்தம் பண்ணி கொடுக்கறவங்களுக்கு நான் வந்து நேரடியாக உங்களுக்கு பத்து அஞ்சு பா கம்மி பண்ணி தான் நான் கொடுக்க முடியும் அந்த சுத்தம் பண்ணிக் கொடுக்கறது தனியாக ஆளு அவங்கள்ட்ட கொடுத்திங்கன்னா இருபது முப்பது கிலோ உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுறத அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கிட்டு போகலாம் கிலோவுக்கு இருபது ரூவா தான் உங்களுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட கூட ஒரு பத்து ரூவாய்க்கு கூட கொறைச்சி கேட்கலாம் ஏங்க இருபது ரூவா சொல்கிறிங்களே நான் இவ்வளோ மீன் கொடுக்கறனே இன்றைக்கு பாஞ்சி கிலோ மீன் நீங்கள் ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுக்கக்கூடாதா அப்புடின்னு கேளுங்கள் கேட்டிங்கன்னால் அவங்க அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நா தே உங்களுக்கு இது நல்லா செஞ்சி கிளியர் பண்ணி கொடுக்கறோம் ம் சரிங்க